ஆமாங்க ஆமாங்க ராஜன் பெயின்ட்ஸ்லேருந்து தான் பேசுகிறோம் பெயின்ட் பண்ணுறிங்களா சரிங்க டிஸம்பரா என்ன பண்ணுறிங்க டிஸம்பர் பண்ணுறிங்களா பே இதை பண்ணுறிங்களா ஒயிட் வாஷ் பண்ணுறீங்களா சரிங்க சரி சரி சரி சரி வாட்டார் ப்ரூப் பெயின்ட்டா சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க சரிங்க அது வந்து அங்கே வந்து அளவெடுத்து தாங்க பார்த்து சொல்ல முடியும் ரெண்டு விதமாக செய்யலாம் ஒன்று வந்து கூலி வந்து ஆளுங்களை கூலிக்கு வச்சு நாம பெயின்ட் அடிக்கலாம் பெயின்ட் அடிக்கலாம் இன்னொன்னு சதுர அடி கணக்கில் கன அடி கணக்கு வச்சிட்டு நாம வந்து கான்ராக்ட்டு மாதிரி எடுத்து செய்யலாம்ங்க ரெண்டு விதமாக இருக்கு இல்லைனா நீங்கள் மொத்தமாக வீடு முழுக்க நாங்கள் நாங்களே எடுத்துட்டுருவோம் எடுத்து நாங்களே அடிச்சிவிட்டு இவ்வளோ ரேட் ஆகுதுன்னு உங்குளுக்கு சொல்லுவோம் அது அந்த இதுலையும் செய்யலாம் உங்களுக்கு எது த ம ப சரியாகருக்கும் பாருங்கள் நீங்கள் ஒரு வாரத்தில் முடிஞ்சிடும் கான்ட்ராக்ட் எடுத்த ஒரு வாரத்தில் முடிஞ்சிவிடுங்க ஆளுங்களை வச்சி செஞ்சிங்கன்னா கொஞ்ச முன்னே பின்னே ஆகும் ஏன்னா அவங்க தரத்தை பொறுத்து தானே இருக்கு நம்ப செய்யறது சரி சரி அப்போ கான்ட்ராக்ட்தான் உங்களுக்கு கரெக்ட்டாக இருக்கும் ஆ ஆ செய்வேன் நான் தான் நானே தான் கான்ட்ராக்ட் எடுத்து செய்வேன் ஆ நானே ஆளுங்களை விட்டுவிட்டு செஞ்சிவிடுவேன் கான்ட்ராக்ட்க்கு ஆளை விடும்போது காலையில் நாங்கள் ஆறு மணிக்கு எல்லாம் வந்துருவோம் வந்து நைட்டு வரைக்கு செய்வோம் வொர்க் பண்ணுவோம் வேலை செய்வோம் இல்லை கூலிக்குன்னு நீங்கள் கொண்டு விட்டிங்கனா ஒம்பது மணிக்கு தான் வருவாங்க அஞ்சு மணிக்கு போயிருவாங்க வீட்டுக்கு போயிவிட்டு நம்ப வந்து என்ன அளவு எல்லாம் பார்த்துட்டு பிளானை பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு வசதியோ ஆளை வச்சு செய்யனுமா இல்லை வந்து கான்ட்ராக்டர் இது மாதிரி செய்யனுமான்னு பார்த்து செஞ்சுக்கலாங்க சேரி சரிங்க சரிங்க